எனக்கு தெரிஞ்சவங்களாம் கல்லூரி பட்டம் வாங்கியிருக்காங்க அது அவங்களுக்கு நல்லதாக தான் அமைஞ்சிச்சி சின்ன வயசுலேருந்தே நல்லா படித்து படித்து டென்த்தில் நல்லா மார்க்கெடுத்து டுவல்த்தில் நல்லா மார்க்கெடுத்து நல்லா காலேஜ் போய் நல்லா பட்டம் படித்தாங்க இப்போ அவங்கள அப்போலாம் கஷ்டபட்டு படிக்க வைச்சாங்க காசு செலவு பண்ணி இப்போ அவங்க கையில் இப்போது காசு வாங்குவாங்க எனக்கு நல்லதாக தான் படுது அவங்களுக்கும் நல்லதாகதான் அமைஞ்சிச்சி அவங்களும் நல்லதாக தான் நினைக்கிறாங்க அப்போ கஷ்டப்பட்டாங்க இப்போ அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு உழைப்புக்கு கெடைச்ச அதில் ஊதியம் அது அவங்கள மாதிரியே எல்லோரும் படித்து நல்லா பட்டம் வாங்கி எல்லாம் நல்லதே நெனைக்கிணும் அவங்களுக்கு நல்லதாக தான் அமைஞ்சிச்சி அவங்கள மாதிரி எல்லோருக்கும் எல்லாம் அமையணும் அவங்க அப்போ கஷ்டப்பட்டு படிச்சதினால இப்போ அவங்களுக்கு நல்ல வேலை அமைஞ்சிருக்கு நல்ல பட்டம் கெடைச்சிருக்கு நல்ல படிச்சுருக்காங்க டென்த்தில் டூவல்த்துலலாம் நல்ல மார்க்கெடுத்திருக்காங்க அதனால இப்போ அவங்களுக்கு நல்ல வேலை கெடைச்சிருக்கு பட்டம்லாம் படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு நல்லதாக தான் படுது எங்கள் வீட்டு பக்கமும் ரெண்டு பேர் முடித்திருக்காங்க அவங்களும் நல்லதாக தான் அமைஞ்சிச்சி அவங்களும் நல்லதாக தான் நினைக்கிறாங்க நினைக்குவாங்க